இப்போ இருக்க மாடன் உலகத்தில் இருக்கிற விதமான எந்த விதமான வசதிகளும் ஆதி காலத்தில் வாழ்ந்தவங்க கிட்ட கிடையாது ஒரு ஒரு விஷயத்த குக் பண்ணணும் அப்படின்னா கூட அவங்க சிக்கிமுக்கி கற்களை பயன்படுத்தி கஷ்டப்பட்டு தேய்ச்சி மர கிளைகளை வச்சு அதில் இருந்து நெருப்பு மூட்டி அதுக்கு அப்புறம் தான் அவங்களாலே சமைச்சி சாப்பிட முடியும் இந்த மாதிரி நிறைய எல்லா விஷயங்களுக்கும் சரி அவங்க நிறைய கஷ்டப்பட்டு அந்த மாதிரி தான் பண்ணாங்க சைக்கிள் யூஸ் பண்ணிக்கிட்டிருந்த காலம் போய் இப்போ பைக்கு காரு அந்த மாதிரி நிறைய வெஹிகள் நம்ம யூஸ் பண்ண ஆரம்மிச்சிட்டோம் நம்மகிட்ட டெக்னாலஜி வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது நாளுக்கு நாள் டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே இருக்குது டெக்னாலஜி வளர்ச்சின்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா ஆகிடுச்சி ஃபேன் லைட் மிக்ஸி நம்ம யூஸ் பண்ற அன்றாட வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ற நிறைய விஷயங்கள் டெக்னாலஜி இதுமாதிரி தான் வளர்ந்து வரும் டெக்னாலஜி நமக்கு நிறைய விதத்தில் யூஸ் ஆகுது எக்ஸாம்புள் ஒரு ஃப்ரிஜி ரெஃப்ரிஜிரேட்டர் எடுத்துக்கிட்டாலும் நம்ம ஒரு விஷயத்த பாதுகாத்து வக்கிறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிப்போம் மிக்ஸி நிறைய யூஸ் பண்ணுவோம் ஃபேன் நம்ம ஃபேன் இல்லாம ஃபேன் ஏசி இல்லாமல் இப்போ ஒரு வீடு பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ ஃபேன் கண்டிப்பாக எல்லார் வீட்டிலயும் ஃபேன் இருக்கும் அதுவும் வளர்ந்து வர டெக்னாலஜியில் ஒன்று தான் நிறைய டெக்னாலஜி கம்ப்யூட்டர் ஃபோன் கம்ப் ஃபோன் இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே இல்லை ஃபோன் டெய்லி லைஃப் டே டு டே லைஃப்பில் நம்ம ஃபோன் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாமல் நம்மளாலே இருக்கவே முடியாதுன்ற அளவுக்கு நம்ம ஆகிட்டோம் மொபைல் ஃபோனுக்கு வந்து நம்ம அடிக்ட் ஆகுற லெவலுக்கு வந்துட்டோம் டெக்னாலஜி வந்து ஒரு மொபைல் ஃபோன் எதுக்காக கண்டு பிடிச்சாங்க அப்படின்னா தொலைதூரத்தில் இருக்கறவங்களுக்கு நம்ம நினைக்கிற மெசேஜாக கன்வட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டதா ஃபோன் அதுக்காக யூஸ் பண்ணிப்போம் அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களுக்காக ஃபோன் யூஸ் பண்ணுவோம் பட் இப்போ வளர்ந்து வர டெக்னாலஜி வந்து நல்ல விஷயங்களுக்காக யூஸ் பண்றதை விட நிறைய கெட்ட விஷயங்களுக்கு தான் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க உலகம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணும் போது அதை வந்து நம்ம எதுக்காக அதை யூஸ் பண்றோன்றது ஒன்று இருக்குது நல்ல விஷயங்களுக்காக யூஸ் பண்ணும் போது அதனால் நமக்கு நல்லது நடக்கும் கெட்ட விஷயங்களுக்காக யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக அதனால நமக்கு கெட்டது தான் நடக்கும் டெக்னாலஜின்றது நம்மளோட நல்லதுக்கு நம்ம வந்து அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் நம்ம டெக்னாலஜியை எப்படி யூஸ் பண்றோம்ன்றத பொறுத்து இருக்குது மொபைல் ஃபோனால் நிறைய பேர் இறந்து கூட போய் இருக்காங்க அதில் அடிக்ட் ஆகி அதெல்லாம் நம்ம நியூஸில் படித்து இருப்போம் இப்போது ஒரு டெக்னாலஜி மொபைல் இல்லாமல் நம்மளால இப்போது ஒரு அஸ்சைன்மெண்ட் கொடுத்தா கூட அதாவது ஸ்கூல் காலேஜில் கூட மொபைல் இல்லாமல் நம்மளால படிக்க முடியாது அந்த அளவுக்கு டெக்னாலஜி ஓட நம்ம அடிக்ட் ஆகிட்டோம் டெக்னாலஜி இல்லாமல் நம்மளாலே வாழ முடியாதுன்ற லெவலுக்கு நம்ம வந்துட்டோம் ஸோ நம்மளுக்கு வந்து டெக்னாலஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் டெக்னாலஜி வந்து எப்போதுமே வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் டெக்னாலஜியோடய வளர்ச்சியை நம்மளாலே தடுக்க முடியாது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மள நம்ம மாற்றிக்கிட்டு நல்ல விஷயங்களுக்காக டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணோன்னால் இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்க மாதிரி நம்மளும் நம்மி அந்த உலகத்துக்கு ஏத்தாற் போல நம்ம மாறிக்கணும் உலகம் வந்து இப்போ டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணிக்கிறனால அந்த வேர்ல்ட்டே மாறிடிச்சி அதை வேர்ல்ட்டும் மாறுனது வந்து நான் எப்படி பார்க்கிறேனா ஒரு விதத்தில் அது நல்லது ஒரு விதத்தில் அது கெட்டதாக பார்க்குறேன் ஏன்னா நல்லது வந்து நம்ம டெக்னாலஜி வளர்ந்தனால தான் நம்மளால ஒரு விஷயத்த எல்லா இடத்திலும் பகிர முடியுது நம்ம நினைக்கிற விஷயங்கள எல்லா ஊடகங்களில் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி நிறைய ஊடகங்களில் நம்மளாலே போட முடியுது அதனால் நிறைய விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துருக்குது ஸோ அதே நல்ல அதே ஊடகத்தில் அதே இதில் நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்குது அதை நம்ம தவிர்த்தோனா நம்மளால டெக்னாலஜி நல்ல விதமாக யூஸ் பண்ணோன்னா இந்த உலகம் நல்ல விதமாக இருக்கும்